இப்போ கொரோனா காலக்கட்டத்தில் பார்த்திங்கனா எல்லாமே முடங்கி போயி இருந்தது நம்ம வீட்லேருந்து கல்வி கற்க கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மிக வேகமாக இந்த காலக்கட்டத்தில் நம்மளோடய பிரதம மந்திரி மோடிஜி மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிது இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு அப்படினா அது முக்கிய காரணம் மோடிஜியை தான் சாரும் ஏன்னால் அவரு அவருனால தான் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அமைஞ்சிருக்கு இப்போ கொரோனா காலக்கட்டத்தில் எல்லாரும் வீட்லேந்து நம்ம வந்து ஒரு ஆன்லைன் படிப்புனு சொல்றாங்க அந்த படிப்பு வந்து நம்மளுக்கு வழங்கறதுக்கு வந்து உபயோகமாக இருந்தது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் இன்றைய சமூகத்தில் வந்து தொழிநுட்பம் பங் தொழில்நுட்பத்தோடய பங்கு வந்து என்ன அப்படினு கேட்டிங்கன்னால் ரொம்ப ஜாஸ்த்தி ஆன்லைன் படிப்பு வந்து இப்போ கொரோனாக்கப்புறோம் ரொம்ப உயர்வாக ஆயிடுச்சு அது மூலயமா இப்போ எங்கேருந்தாலும் எப்படி யார் வேணாலும் ஒரு நல்ல கல்வியை கற்றுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு இடத்துலந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்ங்கிறது கிடையாது நம்மளோடய இடத்துலிருந்தே நம்ம வந்து எல்லா விதமான கல்விங்களையும் நம்ப படிச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு அமெரிக்க தொழில் க கல்வி ஆசிரியர் சொல்றதை வந்து நான் ஒரு சேலத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்து கூட கேட்டுக்கலாம் அதுக்கு என்ன எனக்கு உதவி பண்ணுது அப்படினா இந்த தொழில்நுட்ப துறை பங்கு துறை தான் வந்து இப்ப எனக்கு உதவி புரியுது அதுனால தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி தான் இந்த சமூகத்துக்கு வந்து கொடுத்துருக்கு அதுவும் கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சியை கொடுத்துருக்கு அது மூலயமா நம்ம சமூகத்தில் ஆன எல்லோருமே வந்து ஒருத்தரை ஒருத்தர் நம்ம நல்ல விதத்தில் நம்மளோட பங்கை கொடுக்கணும்